எங்கள் ஊர்லெல்லாம் முதலில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க இப்போ எல்லாம் நிஜமா காலம் மாறியிருக்குது படிக்க வைக்கிறாங்க பெண்களை வந்து டிகிரி அதுக்கு மேலே டீச்சர்ஸ்ஸாக டாக்ட்டர்ஸாக எல்லாேருமே வந்து படிக்க வைக்கிறாங்க டாக்டரெலாம் படிக்க வைக்கிறாங்க படிக்க வைச்சு வெளிலேயும் வேலைக்கும் அனுப்புகிறாங்க எங்கள் கார்மென்ட்ஸ்ஸுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க அதுக்கு அப்புறமா துணி கடைக்கு க கையில் வேலை செய்வாங்க அது இல்லாமல் ஒசூர் பேங்களூர் எங்கே வேணாலும் வந்து வேலைக்கும் பெற்றவங்க பெற்றோர்கள் வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க அனுப்புறதில் வந்து எந்த வந்து ஒரு பாகுபாடும் பார்க்குறது இல்லை பெண்களுக்கு வந்து பைய பையனாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து சமமென்னு நினைச்சு வேலைக்கு அனுப்புகிறாங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்குது அது எல்லாம் வந்து எந்த இதுவும் அனுப்புறது இல்லை பெண்களை அப்படி இப்படினுலாம் எதுவும் பண்ணுறது இல்லை இப்பெலாம் வந்து முன்னை விட இப்போ பெண்களெலாம் நிறையா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க